ஆன்லைனில் ஹெட்ஃபோன் வாங்கினேன் ஃபிளிப்கார்ட்டில் போடு கம்பெனி ஹெட்செட் வந்து ரேட்டு கம்மி ப்ராடெக்ட் நல்லா இருந்துச்சு பார்க்க கலர் நல்லா இருந்துச்சு ஃபோனில் ஈசியாக பயன்படுத்த முடியுது வெளில ஈசியாக எடுத்துட்டு போக முடியுது அதோடய திறன் நல்லாயிருக்கு சா சார்ஜு போடுகிறதுலாம் மிச்சம் இதில் ஒயர்லெஸ்ஸாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஹெட்செட் வந்து ரொம்ப நாள் வாங்கணுன்னு ஆசை அதனால் தான் வாங்கினேன் நான் எனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் நான் ஆன்லைனில் மிக கம்மியான ரேட்டில் தீபாவளி பொங்கல் ஆஃபரில் வாங்கிடுவேன்